ஃபோட்டோகிராஃபி ஒரு தியானம் மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம எல்லாக் கவலைகளுமே மறந்துடும் அவ்வளோ ரசனையோடு எடுப்போம் பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறது எனக்குப் பொழுதுபோக்கு என்னோடய வேலையெல்லாம் முடித்திட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கிற நேரத்தில் என் வீட்டுப் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்குப் போவேன் அங்கே பறவைகளெலாம் இருக்கும் ஃபோட்டோ எடுப்பேன் ஒரு நாள் எங்கள் தோட்டத்தில் பட்டாம்பூச்சியை ஃபோட்டோ எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டிருந்தேன் அது செம்பருத்திப் பூமேல் உட்காரவே இல்லை உட்காரும்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கேமராவை கிட்டேக் கொண்டு போய் வைச்சிருந்தேன் பறந்துக்கிட்டே இருந்தது ஒரு அரைமணி நேரம் ஆயிடுச்சு நானும் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் மெல்ல மெல்ல கேமராவை அந்த பட்டாம்பூச்சியை தொந்த் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு பக்கத்தில் கேமராவை எடுத்துகிட்டுப் போகிறேன் ஒரு வழியாக பூமேல் உக்காந்தது அந்த நேரத்தில் நான் பலமுறை திரும்பத் திரும்ப ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக எடுத்துவிட்டேன் எடுத்துவிட்டு அந்த ஃபோட்டோவைப் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது அதேமாதிரி ஒரு டைம் வேடந்தாங்கலுக்கு குடும்பத்தோடு போயிருந்தோம் அங்கேப் பலவிதமான பறவைகளையும் வெளிநாட்டுப் பறவைகளையும் பார்க்க முடிஞ்சது நானும் என்னோடய கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்திட்டேன் என் கூட வந்த என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் வேறு பக்கம் போயிட்டாங்க நான் தனியாகப் போய் யாரோடய தொள் தொந்தரவும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க ஆரம்மித்திட்டேன் எந்தப் பறவையை எடுக்கிறதுனே தெரியலை அவ்வளோ பறவைகள் விதவிதமாக பறந்து போயிகிட்டு இருந்தது கூட்டம் கூட்டமாகப் போனது தனியாகப் பறந்தது ஜோடி ஜோடியாகப் பறந்துக்கிட்டு இருந்தது விதவிதமான பலவகையான பறவைகளை பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட்டு கூட்டமாக பறந்த கொக்குகளை எல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறமா ஒரு மரத்தில் சிட்டுக்குருவி கூடு இருக்கிறதைப் பார்த்தேன் சிட்டுக்குருவியை தொந்தரவு பண்ணாமல் மெல்ல மெல்ல என்னோடய கேமராவை அது பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளைக்கு மேல் வச்சு மல்டி டைம் கிளிக் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு மணி நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக ஒரு சிட்டு அங்கே கூட்டுக்கு வந்தது அதோடய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுறதப் பார்த்தேன் அழகாக மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உணவை ஊட்டிவிட்டுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் கீச்சு கீச்சுனு ஏதோ தன்னோடய குஞ்சுகள்கிட்டே பேசிவிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டுது அப்புறமா நானும் என்னோடய கேமராவை எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எல்லாம் பார்த்தேன் ரொம்பவே தெளிவாக அழகாக பதியப்பட்டுருந்திச்சு இதுவரை நான் எடுத்த ஃபோட்டோக்கள்லேயே இந்த ஃபோட்டோதான் சிறந்த ஃபோட்டோவாக இருந்தது இன்னொன்னு என்னனால் இதைவிட ஒரு பட்டாம்பூச்சியை எடுத்தது ரொம்பவே அழகான ஃபோட்டோவாக இருந்தது என்னுடைய எல்லா ஃபோட்டோவும் வச்சுப் பார்க்கும்போது அந்தப் பட்டாம்பூச்சி தேன் எடுக்கிற ஃபோட்டோதான் அவ்வளோ அழகு அதுவே என்னோடய சிறந்த அனுபவமும் கூட